நான் சின்ன வயசில் தோட்ட வைக்கிறத பற்றி நான் நிறையா கற்றுக்கிட்ட தோட்ட வைக்கிறது வந்துட்டு ஒரு நல்ல விஷயோம் அதை நம்ம மனசையும் வந்துட்டு ரொம்ப அமைதிப்படுத்தும் ரொம்ப சாந்தப்படுத்தும் இப்போ தோட்ட வைக்கிரத பற்றி நம்ம எப்படி கற்றுக்கணுன்னா அதுக்கு நிறையா புக்ஸ்லா படிக்கணுன்னு ஒன்று அவசியம் இல்லை சின்னதாக காய்கறிகளை வாங்கிட்டு வந்து வச்சால் கூட போதும் நிறையா வந்துட்டு வளர்த்துலா கற்றுக்கணும் தோட்டோம் துறவு இதெல்லால் கற்றுக்கணுன்னா நம்ம வந்துட்டு நிறையா விஷயத்தை படிக்கணுன்னு ஒன்று அவசியம் இல்லை சுகாதாரத்தை பற்றி தெரிஞ்சிக்கிட்டாலே போதும் சின்ன சின்ன காய்கறிகள் வச்சாலே போதும் சின்ன சின்ன காய்கறிகள்னா தக்காளி வெண்டக்காய் கத்திரிக்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன செஞ்சால் போதும் நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் கற்றுக்குனுனு ஒன்று அவசியோம் இல்லை தோட்டம் துறவு வைக்க கற்றுக்கலாம் நான் சின்ன வயசில் தோட்டம் வைக்கணுன்னு எனக்கு ஆசை இருந்துச்சு அதனால் இப்போயும் நான் அதை வந்துட்டு பின்பற்றிகிட்டு வந்துட்டுருக்கேன்